நம்ம ரமணன் சார் பாலச்சந்திரன் சார் இவங்கள்லாம் வந்து வானிலை காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மழை அதிகமாக பெய்யக்கூடும் அப்படிங்கன்லாம் சொல்லி இது பண்ணிவிட்டு ரொம்ப மிகுந்த ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் அப்படின்பாங்க பேராபத்து இருக்கிறனால வெளியில் மக்கள் நடமாட்டம் வேணாம் அப்படின் சொல்லிட்டு சொல்லுவாங்க அதை எங்கள் வீட்டுப் பிள்ளைங்களெல்லாம் கேட்டு உற்சா உற்சாகம் ஆகி என்ன பண்ணுவாங்கன்னால் இன்னைக்கு பள்ளிக்கூடமெல்லாம் விடுமுறை விட்டுருவாங்க அப்படினு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷத்தில் இருப்பாங்க பள்ளி கல்லூரி மாணவர்களெல்லாம் வந்து நாட்டினுடைய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கடலில் ஏற்பட்டிருக்கனால நம்ம ரமணன் சார் சொல்லிட்டாரு அதனால் லீவு தான்பா இன்னைக்கு அப்படினு சொல்லிட்டு என்ன செய்வாங்கன்னால் ரொம்ப சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலைய தான் நம்ம பார்க்குறோம் நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அடைவாங்க ஏன்னால் அவங்களுக்கு விடுமுறை விட்டுவிட்டா அந்தளவுக்கு அவங்க குதூகலம் ஆகிடுவாங்க தன்னுடைய வாழ்க்கைல மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்துடைய உச்சக்கட்டத்தை எட்டக்கூடிய அந்த ஒரு விஷயத்த பசங்கள்கிட்ட அதிகமாக பார்க்க முடியும் ஏன்னால் ஏன்னால் அவங்க ரமணன் சாரு எப்பே காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மழைக்கி அதிகமான வாய்ப்பிருக்குது அப்படினு சொல்கிறாரு அப்படிங்கறத எதிர்பார்த்தே காத்திருப்பாங்க நம்முடைய மாணவர்கள் குறிப்பாக குறிப்பாக நம்முடைய வீட்டு மாணவர்கள் ஆமாம்